விளையாட்டு துறையை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு துற அப்படின்னம் போது அந் முன்னாடிலாம் வந்து பசங்க மட்டும்தான் விளைவாங் பாய்ஸ் மட்டும்தான் விளாடிட்ருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது கேர்ள்ஸ்ஸும் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்போர்ட்ஸ் விளாட்றதுறதுனால கொஞ்சம் எஜிகேஷன் எஜிகேஷன்க்காக கொடுக்குற நேரம் கொஞ்சம் கம்மியாகிடும் அப்படின்றதுனால ஸ்போர்ட்ஸ் விளாட்றவுங்களுக்காகவே ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒரு இடம் தனியாவே ஒதுக்கிருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கோட்டா இருக்கிறதுனால அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறதுனால ரொம்பவே பயனாக இருக்குது அவங்க கொடுக்குற நிதி உதவியாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் இன்ட்ரஸ்ட்டோடய நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சேர ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிது ஸ்போர்ட்ஸ் விளாட்றாங்க ஒரு பொண்ணு ஸ்போர்ட்ஸ் விளாட்றா அப்படின்னா அதை அப்டி ஊரில் இருக்கறவுங்க அதை வேறு மாதிரி பார்ப்பாங்க ஒரு பொண்ணு ஸ்போர்ட்ஸ் விளாட்றாளா அவ கல்யாணம் பண்ணிகிட்டு போயிடுவா அவள் எப்படி ஸ்போர்ட்ஸ் விளாடுவா அப்படின் பேசுகிறவங்களும் இருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி திறமையால முன்னாடி வந்து அவங்களுக்கு கொடுக்குற அவங்க இருக்க அவங்களுக்கு இருக்கிற திறமைக்கி அவங்க அங்கீகாரம் தரணும் நிதி உதவி தந்து விள ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று வச்சி அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டானால நிறையா பேருக்கு நன்மை உண்டாயிருக்குது இது வந்து ஆன்லைன் ப்ளாட்ஃபார்ம் கூட நிறையா இருக்குது இந்த சம்மர் கேம்ப்பு சம்மர் க்ளாஸேலாம் வச்சி நிறைய கேம்பஸேலலாம் வந்து ஸ்கூலெலலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் சொல்லி தராங்க நிறைய டெஸ்ட்டெலாம் டெஸ்ட் நிறைய இருக்குது நிறைய கற்றுக்க முயுடிது இந்த சம்மர் சம்மர் டைம்லெலாம் இது மாதிரி இருக்கிறதுனால எல்லோ ருக்கும் ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரஸ்ட் வந்து நிறைய பேர் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கிறாங்க விளையாட்டுத்துறை வந்து ஒரு சில இதெல்லாம் எதிர் கொள்ளுதுன்னா அது கு பாய்ஸ்ஸை வந்து எல்லா ஸ்போர்ட்ஸில் சேர்த்துறாங்க கேர்ள்ஸ்ஸைவந்து அவ்வளோ சீக்கிரம் சேர்க்க மாட்டாங்க அந்த கேர்ள்ஸ்ஸுக்கு இருக்க கேர்ள்ஸ்ஸுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தாலும் அதை வந்து சேர்க்க மாட்டாங்க அந்த இன்ட்ரஸ்ட்டுக்கும் அந்த திறமைக்கும் மதிப்பு கொடுத்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்கிறதுனால அந்த கேர்ள்ஸ்க்கும் ஒரு தைரியம் கிடைக்கிது அவங்களால வெளியில் வந்து அவங்களால அவங்க நினச்சத அச்சீவ் பண்ண முடியுது எல்லாம் அவங்க இருக்கிற எல்லா பிரச்சினையும் எதிர்த்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்கிறதுனால அவங்க க அவங்களால எல்லாத்தையும் பண்ண முடியுது இந்த பிரச்சினையெல்லாம் எதிர்த்து இப்போ நல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து எல்லோருக்குமே யூஸ் ஆகுது எல்லோருக்குமே பயனாக இருக்குது இது தான் வந்து அவங்க எதிர்த்து சவால் எல்லா அவுங் பிரச் அவங்களுக்கு இருந்த பிரச்சின எல்லாம் எதிர்த்து வந்துட்டாங்க அவ்வள தான்